ஹலோ ஆ ஆமாம் நான் தான் பேசுகிறேன் நீங்கள் ஆ சொல்லுங்கள் மோனிஷா இன்னக்கு நான் வெஸ்டர்ன் சொல்லி கொடுக்க போகறது இல்லை அதுக்கு பதிலாக ஃபோக் சொல்லி கொடுக்க போகறேன் ஸோ ஃபோக்கான திங்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வந்துருங்க ஏன்னா சிஎம் ட்ராஃபிக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் நம்ம டீம்மில் இருந்து சில பேர் வந்து ஆடணும்னு சொல்லி இருக்காங்க அதுக்காக ஃபோக் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி இருக்காங்க ஃபோக் டான்ஸ்க்கு சிலம்பாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் மூணு இருக்கு அது மூணுத்துக்கும் தேவையான திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க சிலம்பாட்டத்துக்கு மாதிரி கொஞ்சம் பெருசாக கொண்டு வாங்க இன்னக்கு நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும் ஆ பழசே கூட கொண்டு வரலாம் ப்ராக்டிஸ் தானே பண்ண போகறோம் நம்ம பர்ஃபாமன்ஸ் பண்றப்போ புதுசு மாற்றிக்கிலாம் இன்னக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டுக்கு போவிங்க ப்ரோக்ராம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல டேட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணவோன்னே அவங்க அனோன்ஸ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இல்லை இல்லை மோனிஷா ஆல்ரெடி ஆடிகிட்டு இருந்த செவன் மெம்பர்ஸ் ஒரு டீமாக இன்னொரு செவன் மெம்பர்ஸ் இன்னொரு டீம் நான் மொத்தம் மூணு ஆட்டம் சொன்னேல மூணு ஆட்டத்துக்கும் ஏலு ஏலு பேர் அப்படி பிரிச்சு போட்டுருக்கேன் இன்னக்கு லேட்டாக தான் வீட்டுக்கு போவிங்க நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கற்றுக்கிறிங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நான் உங்களை வீட்டுக்கு அமிச்சுருவேன் முன்னாடியே வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இல்லை இல்லை இதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவும் இல்லை நான் காமன்னாக வாங்குற அதே ஃபீஸ் தான் இதுக்குன்னு ஸ்பெஷல் ஃபீஸ் எல்லாம் எதுவும் போட மாட்டேன் ம் தேங்க் யூ